ஃபோட்டோக்ராஃபி பார்த்திங்கன்னா பொழுதுபோக்காக ஊக்குவிப்பதனு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சில பேர் ப பேஷன் வச்சுக்கிட்டு அது பெரியாளாக போவாங்கள் ஆனால் ஒரு சில பேர் சும்மா என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுல என்னடா இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறோம் என்ன ஃபோட்டோ எடுக்கிறது என்ன அவ்வளோ பெரிய என்ன இன்ஜினியரிங் பெரிய படிப்பாக என்ன இன்ஜினியர் மாதிரியா என்ன டாக்டர் மாதிரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினப்பாங்க ஆனால் அவங்கவுங்க பர்ஸ்னலுக்கு எ அது அது உசரம் அவங்கவுங்க ஆசைதான் உசரம் அதுமாதிரி ஃபோட்டோ எடுக்கிறங்க வந்து நிறையா பேர் பெருசாக எ எடுக்கிறது இல்லை நீங்கள் ஒரு கல்யாண பத்திரிக்கையில ஏதாச்சும் ஃபோட்டோக்ராஃபர் அப்படினு சொல்லி போட்டு பார்த்துருக்கீங்ளா ஆ அப்படிலாம் போட்டுக்க மாட்டாங்கள் டாக்ட்ரோ பிடெக்கு பிஇ அந்த மாதிரிதான் போட்டிருப்பாங்க லாயர் அதுதான் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஃபோட்டோக்ராஃபர் வந்து பெருசாக யாரும் ஊக்குவிப்பது வந்து எப்படின்னா நிறையா சோஷியல் மீடியாஸு நிறையா வந்துடுச்சு சோஷியல் மீடியாஸ் மூலதான் முழுக்க முழுக்க ஊக்குவிப்பதுதான் அது வந்து சோஷியல் மீடியாவில வந்து நிறையா பண்ணுவாங்களா அதைமாரி நிறையா பண்ணும் எங்களுக்கும் ஒரு ஆசை நிறையா இருக்கும் அதனால் ஃபோன்ல ஃபோனை தூக்கிட்டு போயிடுறது கேமரா மாதிரி எடுத்து ட்ரை பண்ண அது ஒரு ஊக்குவிக்கறதிலே அதுதான் ஃபஸ்ட்டு அதுதான் லாஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டுனு சொல்லுவாங்கள அதுதான் இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாக்ராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாக்ராம்ல ரீ அவங்க ஃபோட்டோக்ராஃபரா ரீல்ஸ் போடுறது அழஅழகான ரீல்ஸ்லாம் போடுறது அதை நாங்கள் பார்க்கறது யூடியூப்லலாம் ப்ரீவெட்டிங் ஷூட்லாம் பார்த்து இப்போல்லாம் எடுப்பாங்களோ அப்போல்லாம் பாக்கறது அப்புறம் ஒவ்வொரு க கல்யாணத்துக்கு போகும்போது ஃபோட்டோக்ராஃபர் எப்படி எடுக்குறாங்கன்னு பார்க்கறது அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதுதான் ஆனால் என்னன்னா எங்களுக்கு வந்து அது வந்து பொழுதுபோக்கு அப்படிதான் இருக்கு அது ஃபுல்லா இருக்காது ஏன்னா பணக்காரவங்களுக்குலாம் வந்து பொழுதுபோக்காகவும் இருக்கும் நினைச்சா அவங்க கேமரா வாங்கி பெரியாள் ஆவாங்கள் எது வேணா பண்ணுவாங்கள் நான் அப்படி பண்ணமுடியாது அது நார்மலான ஒரு பொழுதுபோக்காக நான் சொல்லுவேன் கிடையாது ஸோ